இப்போ தக்காளி சாப்பாடு பண்ணுவேன் தக்காளி சாப்பாடு வந்து பண்ணுறபோது உப்புகள் வந்து அதிகமாக போச்சு அதனால் வந்து நான் அது என்ன பண்ணுவேன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறுபடி வேக்காடு பண்ணுவேன் வேக்காடு பண்ணுறபோது எனக்கு அது டேஸ்டுக்கு வரும் இல்லை சிக்கன் கூட எடுப்பேன் சிக்கன் எடுத்தால் பொடி எச்சா போட்டிருவேன் பொடி எச்சா போடுறதுனால காரங்கள் வந்து வருது அந்த காரத்தை வந்து குறைக்கோணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றி அதை மறுபடி வேக வச்சி பார்த்ததுல அந்த காரங்கள் வந்து சரியாயிருச்சு ரசமும் அப்படிதான் ரசம் வைக்கையில புளி எச்சா போட்டிருவேன் அது என்ன புளி எச்சா போச்சு அப்படின்னு பார்த்தோமுனா மறுபடி கொஞ்சம் தக்காளி ஒன்ற போட்டு அது கரெக்ட் பண்ணா அது எப்பவும் போல ரசம் டேஸ்ட்டாக இருக்கும்